எங்கள் குடும்பத்தினரும் சரி எங்களுடன் நண்பர்களுடன் சரி நாங்கள் அதிகமாக செல்கிற இடம் வந்து ஊட்டிக்கு போவோம் அப்புறம் கோவிலுக்கு எங்கேயாவுது போவோம் ஊட்டிக்கு போகும்போது எங்களுக்கு இங்கே கோடைக்காலமாக இருக்கும் அங்கே குளிர்காலமாக இருக்கும் அங்கே குளிர் அதிகமாக வீசும் நாங்கெளாம் எங்கள் குடும்பத்துடன் எங்கள் குடும்பத்து என் என் தங்கச்சி எங்கள் பாப்பா எங்கள் தங்கச்சி என்னோட அண்ணன் என் தம்பி இவங்க கூடயெலாம் ஒன்றா செல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்திற்கு ஏன் தேர்வு செய்வேன்னால் அங்கே வந்து ரொம்பவும் சில்னஸ் அதிகமாக இருக்கும் ஓய்வு நேரத்தில் நாங்கள் அங்கே அதிகமாக சாப்பிட்றது சாப்பாடு அப்புறம் வந்து நாங்கள் நிறையா ஸ்னாக்ஸ்யெலாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் ஃபுரூட்ஸ்யெலாம் வாங்கி சாப்பிடுவோம் அது சாப்பிட்டுகிட்டே நாங்கள் அந்த விசிட் பண்ணுறது ரொ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இடத்த நாங்கள் ஏன் தேர்வு செய்கிறோன்னா அங்கே வந்து ரொம்ப குளிர் குளிர் கால குளிராக இருக்கும் அதனால் தான் நாங்கள் அந்த இடத்த தேர்வு செய்கிறோம் அங்கே போய் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் இருக்கும்போது அடிச்சுட்டு கிடப்பாங் அங்கே போனால் ஜாலியாக டேன்ஸ் ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நேரத்தை கழிச்சுகிட்டு அங்கே இருப்போம் நாங்கள் வழக்கமாக நாங்கள் அங்கே செல்லுவோம் அப்படி இல்லைனா கோவிலுக்கு எங்கேயாவுது போவோம் லீவு விட்டாங்ளே சண்டே லீவுனால் நாங்கள் அங்கே போவோம் அங்கே போய்விட்டு எங்களுக்கு என்னென்ன தேவையோ எதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சாமியை கும்டுபிட்டு நாங்கள் வந்துவிடுவோம் இதெலாம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் அப்போ அப்போ லைட கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வரும் இதெலாம் நாங்கள் பேசி தீர்த்திட்டு அப்பா அம்மா கூட போவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் என் நண்பர்களுடன் போவதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என் என்னோட பாப்பா எனக்கு நிறையா விளையாட்டு பொருள்களெலாம் வாங்கி தருவோம் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் அதை ஷேர் பண்ணி விளையாடுவோம் சாமான் வச்சு விளையாடுவோம் எங்கள் குடும்பத்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாேரும் சேர்ந்து எங்களுக்கு தேவையான பொருட்களெலாம் வாங்கி தருவாங்க அதையும் நாங்கள் ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டு விளையாடுவோம்